இப்போ ஆடி மாசங்கிறதினால காற்று அதிகமாக அடிக்குது மழையும் வருது தூறல் மழை வருது மழையும் பெய்யுது காற்றும் அடிக்குது ஆனால் இப்போ வந்து பருவக் காலமெல்லாம் மாறிகிட்டு வருது அந்தக்காலத்தில் அப்படி இல்லை மழை காலத்தில் மழை பெய்யும் குளிர்காலத்தில் குளிர் வரும் வெயில் காலத்தில் வெயில் அடிக்கும் இப்போ வந்து பருவ காலம் மாறிகிட்டு வர்றதினால மரம் வெயில் காலத்தில் மழை அடிக்குது மழைக் காலத்தில் வெயில் அடிக்குது இப்போ வந்து காற்றும் மழையும் கலந்து அதிகமாக வெயில் வர்றதினால வெயிலும் வருது மழையும் வருது ஆனால் இப்போ வந்து கோடை மழை பெய்துட்டு இருக்குது வெள்ளப் பெருக்கு அதிகமாக வருது வறட்சியும் அதிகமாக இருக்குது ஆனால் கார்த்திகை மார்கழி தைமாதம் வந்து குளிர் காலம் அப்போ வந்து குளிர் அதிகமாக இருக்குது